ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ந ஏழு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நாலு